இப்போது ஃபர்ஸ்ட் வரையும் போது அப்போது இருந்தால் என்ன பண்ணனும் அப்படின்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து எங்களுக்கு வந்து ஓவியம் அப்படிங்கற ஒரு பகுதிகள் இருக்குது அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஓவிய நோட்டு பென்சில் லப்பர் இதெல்லாம் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இப்போ நாங்கள் வரைஞ்சாலுமே கூட ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதை எரேசர் வச்சு அழிச்சிடுவோம் எங்களுக்கு முன்னாடி ஆதிகாலத்தில் அப்படின்னு போய்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வெட்டினால பொறிச்சு வச்சிருப்பாங்க அதை வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது அப்படிங்கறப்ப ஒரு ஓவியம் அப்படிங்கறது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா நம்ம வந்து எடுத்தோடனேயேலாம் ஒழுங்காக வரைஞ்சிட முடியாது அதுபோல் ஓவியங்குறது வந்து த்ரீடி டூடி இந்த மாதிரி நிறைய இருக்குது டூடிங்கிறது வந்து ஒரு லைன்லேயே ஒரு படமாக காட்டுறது ஆனால் த்ரீடிங்கிறது வந்து நம்ம வரைஞ்சதை அடுத்த முழுசும் முழுமையாகவும் வந்து எப்படி சொல்லுறது தத்ரூவமாக காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கள் நம்ம அந்த மாதிரி வரைய ஆரம்பிச்சோம்னால் பழக பழக அது நம்மளுக்கு ரொம்ப ஈசியாகவே வரும் கஷ்டம்னு எதுவுமே கிடையாது நம்ம நல்லா வரைஞ்சோம்னாலே நம்ம நல்ல ஓவியர் தான்